நான் பேசிக்கலி ஒரு டீச்சர் அதனாலே எப்பொழுதும் புத்தகமும் கையுமாகத்தான் இருப்பேன் அப்படினு சொல்ல மாட்டேன் ஏனால் சொந்த வேலை நிறையா இருக்கும் வீட்டில் பாத்திரம் கழுவுவது சமைக்கிறது துணி துவைக்கிறது அப்படினு சொல்லி நிறையா இருக்கும் அதனாலே எப்பொழுதுமே என்னால் புத்தகத்தை எடுக்க முடியாது ஆனால் கிடைக்கிற நேரத்தில் இப்போ சாய்ங்காலோம் ஒரு நாலு மணிக்கு ஒரு அஞ்சு மணிக்கு நான் வேலையை முடிக்கிறதுனா அஞ்சு மணியிலிருந்து ஏழு மணி வரை ஒரு புக்கை படிப்பேன் படிச்சு முடிக்கற தெரிஞ்ச அளவுக்கு முடிக்கிற அளவுக்கு படிப்பேன் அப்படி இல்லைனு வச்சுக்கோங்களேன் ஒரு நைட்டு ஒரு ப சொந்த வொர்க்கை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு நைட்டு ஒரு பதினோரு பன்னெரெண்டு மணிக்கி மேலே படிக்கிறது அப்படி இல்லையா விடியக்கார்த்தால ஒரு அஞ்சு மணிக்கு ஏந்திரிச்சு படிக்கிறது இந்த மாதிரி நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன் குறிப்பிட்டு நான் அதிகம் படிக்கிற ஒரு புக்கு அப்படினாலே வந்து அது ஸ்கூல் எஜுகேஷன் புக்குதான் ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேந்து பிளஸ் டூ வரைக்கும் உள்ள ஒரு புக்கையே நான் திருப்பி திருப்பி படிச்சுக்கிட்டே இருப்பேன் ஏனால் அப்போதான் எனக்கு ஞாபகம் இருக்கும் சொதப்பாமல் பாடம் எடுக்க முடியும் அப்படினு சொல்லிட்டு அதை படிச்சுக்கிட்டே இருப்பேன் ஏனால் சப்ஜெக்ட் நாலேஜ்ஜு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதுவுமில்ல அதுவுமில்லாத நான் ஒரு லாங்குவேஜ் டீச்சர் அதுவும் இங்கிலிஷ் லாங்குவேஜ் டீச்சர் அதனாலே லாங்குவேஜ் டீச்சர் அப்படினா இங்கிலிஷ் சரளமாக வரும் அப்படினு நினைக்க வேணாம் ஏன்னால் வந்துட்டு எனக்கு இங்கிலிஷ்ஷே சுத்தமாக வராது ஏன்னால் நான் பிளஸ் டூ வரைக்கும் தமிழ் மீடியம் இங்கிலிஷ் படித்தாலே படிக்கணும் அப்டின்னு சொல்லிவிட்டுதான் நான் வந்து அதாவது வந்து யூஜி படிக்கக்குள்ள வந்து எனக்கு இங்கிலிஷ் மேஜர்தான் வேணும் நான் படித்தா இங்கிலிஷ்தான் படிப்பேன் அப்படினு சொல்லி ஒரு வலுக்கட்டாயமாக எடுத்த ஒரு பாடத்திட்டம் தான் வந்து இங்கிலிஷு ஏன்னால் அதில் உள்ள க்ராம்மரு இதெல்லாம் வந்து ரொம்ப டஃப்பா இருக்கும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படினு சொல்லிவிட்டு தான் நான் சேர்ந்ததுனால என்னமோ தெரியல கொரனா காலகட்டோம் அதனாலே என்னால் ஒன்றுமே லேர்ன் பண்ண முடியல ஒரு ஒன்றரை வருஷத்திலையே லாக்டவுன் போட்டாங்க அதனாலே இங்கிலிஷ் என்ன முழுமையாலக கற்றுக்க முடியல அப்படி இருந்தாலும் வந்து யூஜியில் உள்ள அந்த சப்ஜெக்ட்டு ஃபுல்லாக அதாவது ஒரு ப்ரோஸாக இருக்கட்டும் போயட்ரியாக இருக்கட்டும் ஒரு ஸ்டோரியாக இருக்கட்டும் ஷார்ட் ஸ்டோரியாக இருக்கட்டும் ஃபிக்ஷனாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்துட்டு இந்த புக்கெல்லாம் வந்துட்டு யூஜியில் உள்ள ஒரு பாடத்திட்டம் இந்த பாடத்திட்டத்தில் வந்து என்னென்னா வந்து ஃபிக்ஷன் மீன்ஸ் நாவல் அப்படினு சொல்லுவாங்க ஒரு பெரிய பெரிய சாப்டரில் உள்ள நாவலாக இருக்கும் தென் அந்த நாவலில் என்னனா வந்து ஒரு புதுமையான ஒரு கதை கதை வடிவம் மற்றும் கதை அம்சம் அது அதெல்லாம் இருக்கும் அப்புறம் வந்து ஷார்ட் ஸ்டோரிஸில் வந்து நிறையா சிறுகதைகள்லாம் இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படினா வந்து புரிஞ்சுக்கலாம் அதாவது மாரல் தீம் இருக்கும் இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்கும் அப்புறம் என்னனால் வந்துட்டு அதெல்லாம் வந்து நான் படிச்சுக்கிட்டே தான் இருந்தேன் ஏனால் வந்து நான் யூஜி வந்து பாஸ் பண்ணணும் ஏனால் வந்து நம்ம தமிழ் வழி கல்வியில் படிச்சுருக்குறோம் அதனாலே வந்து நான் அரியர் வைக்கக்கூடாது அப்படினு சொல்லி படிச்சுகிட்டே இருந்தோம் அப்படி இருந்தும் ரெண்டு அரியர் விழுந்துரிச்சு இது எதில் விழுந்ததுனா வந்துவிட்டு ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலிஷ் லிட்ரேச்சர் அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய எபிசோட் நாவல் உள்ள ஒரு நாவல்னு சொல்ல முடியாது ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலிஷ் இன் லிட்ரேச்சர்னால் ஆங்கிலத்தோடு வரலாறு அதில் வந்து எனக்கு அரியர் விழுந்துரிச்சு நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ரொம்ப சங்கடப்பட்டேன் என்னடா இது இங்கிலிஷ் மேஜர்ன்னு நம்ம ஆசைப்பட்டு படிக்கணும் அப்படினு சொல்லி எடுத்தோம் ஆனால் வந்து நம்மளால் படிக்க முடியாத இப்படி அரியர் வச்சுட்டோமே அப்படினு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்புறம் வந்துவிட்டு சோசியல் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலாண்டு அப்படினு சொல்லி அது ஒரு இது அதுலையும் அரியர் விழுந்துருச்சு இந்த ஒரு ரெண்டு சப்ஜெக்டில் அரியர் விழுந்ததினால ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஃபுல்லாக இருந்தேன் அப்படி இருந்துமே நான் வந்து படிச்சு அதை வந்து அரியரை கிளியர் பண்ணிவிட்டேன் அதனால் வந்து எனக்கு புத்தகங்கள் வாசிக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது இங் இங்கிலிஷ் ஒரு ஒரு இங்கிலிஷ் புக்கு எடுத்துகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது புரியவே இல்லைனாலும் அதை படிச்சுக்கிட்டே இருப்பேன் புரியுற வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருப்பேன் டிக்ஷனரி பார்ப்பேன் கூகுளில் பார்ப்பேன் கூகுள் ட்ரான்ஸ்லேட் போடுவேன் படிச்சுக்கிட்டே இருப்பேன் ஆனால் இன்னமும் எனக்கு அந்த இங்கிலிஷ் படிக்கிறதில் கொஞ்சோம் ஸ்ட்ரகில்ஸ் இருக்கத்தான் செய்யுது இருந்தாலும் நான் இங்கிலிஷை விடுறதா இல்லை இங்கிலிஷும் என்னை விடுறதா இல்லை நான் படிச்சுக்கிட்டே இருப்பேங்க ஆனால் வந்துட்டு எப்பொழுதும் படிக்க மாட்டேன் அது வந்து அதெல்லாம் சொல்லக் கூடாது ஆனால் எப்பொழுதுமே நான் படிக்கவே மாட்டேன் எப்பொழுதும் புத்தகம் கையுமாக இருப்பேன் அப்படிங்கிறதுலான் கிடையவே கிடையாது எனக்கு எப்போ டைம் இருக்கோ எப்போது எனக்கு எப்போ போர் அடிக்கிதோ அப்போலான் நான் புத்தகங்களை வாசிக்கிறதை விடவே மாட்டேன் அப்புறம் வந்து இந்த புக்கு இதுக்குள்ளே படிச்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்குலாம் எனக்கு கிடையவே கிடையாது நான் எப்போலான் தோன்றனோ இப்போது ஒரு புக்கை ஒரு மாசம் வரைக்கும் படிச்சுருக்கேன் ஒரு வருஷம் வரைக்கும் படிச்சுருப்பேன் இது இல்லாமல் தினோம் நியூஸ் வாசிக்கிற பழக்கோம் என்கிட்ட இருக்கும் ஏனால் வந்து நியூஸ்பேப்பர் படிக்கலைனா எனக்கு வந்து அந்த அன்றைய நாளே எனக்கு வந்து முழுமை பெறாதுனுதான் சொல்லலாம் ஏனால் நியூஸ்பேப்பரை நான் தினமும் பச்ச படிச்சுக்கிட்டே இருப்பேன் அதில் வர்ற வாராந்திர இதழ்கள் மாதாந்திர இதழ்கள் ஆன்மீக மலர்கள் இதெல்லாம் வந்து நான் நிறையா படிச்சுக்கிட்டிருருப்பேன் அப்புறம் வந்து என்னென்னால் அந்த ஒரு நியூஸ்பேப்பரு அது அது இல்லாமல் வந்து வார பத்திரிக்கை மாத பத்திரிக்கை ஆனந்த விகடன் இதெல்லாம் வந்து படிப்பேன் அதெல்லாம் வந்து படிப்பேன் அப்புறம் என்னென்னால் வந்து ஸ்கூல் புக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஏனால் ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஒரு மாதிரி புக்கை மாற்றி அமைக்கிறது ஒரு ஒரு ஸ்கீம் வந்து கவுர்மெண்டில் கொண்டு வர்றதுனால நிறையா கதை புக்கு தர்றாங்க அப்புறம் வந்து தேன்சிட்டு அந்த ஸ்கூல் போவதுனால எனக்கு இந்த ஒரு இதழ் வந்து எனக்கு ஞாபகம் இருந்திச்சு ஏனால் தேன்சிட்டு அப்படிங்கிற ஒரு இதழ் கொடுப்பாங்க அந்த இதழில் வந்து என்னன்னால் நமக்கு தெரியாத விஷயமெல்லாம் இருக்கும் ஏன்னால் அது குழந்தைகள் படிக்கிறதுதான் இருந்தாலும் நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் அதில் இருக்கும் யாரு எங்கே பிறந்தாங்க எங்கே வளர்ந்தாங்க தேசத் தலைவர்கள்லாம் எப்படி இருந்தாங்க போனாங்க வந்தாங்கனு நிறைய இருக்கும் அதெல்லாம் நான் படிச்சுக்கிட்டிருப்பேன் அப்புறம் வந்து அது படிச்சு நிறையா தெரிஞ்சுக்குவேன் அப்புறோம் நம்ம முன்னோர்களெலாம் எப்படி இருந்தாங்க அதுவும் இல்லாத எனக்கு வந்து இந்த வேதங்கள் சொல்லக்கூடிய மாரல் தீம் அதாவது வந்து நீதி கதைகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் புத்தரோடய நீதி போதனைகள் அப்புறம் வந்து இன்னும் நிறையா ஆன்மீக ச ஆன்மீக கதைகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஏனால் ஒரு ஒரு கதையும் ஒரு ஒரு மாதிரி ஒரு மாரல் தீம்மை சொல்ல கூடியது அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த வ வார வாரம் வர்ற ஆன்மீக மலராக இருந்தாலும் சரி மாதாந்திர ஆன்மீக மலராக இருந்தாலும் சரி நான் விடவே மாட்டேன் இப்படிதான் இருக்கணும் ராமாயணம் மகாபாரதம் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதிகாச கதைகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் பா அதெல்லாம் நிறைய படிப்பேன் நான் படிக்கிற புக்குனால் அது வந்து ஆன்மீக புக்காக இருக்கும் அப்படி இல்லைனா ஜென்ரல் நாலெட்ஜ் புக்காக இருக்கும் ஜென்ரல் நாலெட்ஜ் எதுக்கு படிக்கிறேனா வந்துட்டு நமக்கு போட்டி தேர்வு நிறையா இருக்குது அதனால் வந்துட்டு அதை பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஜென்ரல் நாலெட்ஜ் படிப்பேன் ஏனால் ப என் என் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் படித்ததுனா அது வந்து ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்குதாங்க ஏனால் டெக்ஸ்ட் புக்குனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது எனக்கு புரியவே இல்லைனாலும் டெக்ஸ்ட் புக்கை சும்மா வச்சு வெறிக்க வெறிக்க பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஆனால் அதைப் பார்த்து ஏதாவது தெரிஞ்சுக்கலாம் அப்படினு சொல்லி பார்ப்பேன் ஏன்னால் நான் வந்து ஆவ்ரேஜ் ஸ்டூடெண்ட்டு தான் ரொம்ப நல்லாவும் படிக்க மாட்டேன் ரொம்ப லோவாகவும் படிக்க மாட்டேன் ஆவ்ரேஜ் ஸ்டூடெண்ட்டுதான் அதனாலே நான் ஏதாவது புக்கை வச்சு பிரட்டி பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஆனால் அது கூட எனக்கு நேரம் கிடைக்கும் போதுதான் இப்போது ஓ கொஞ்சோம் வேலை கீலை பார்த்துட்டு டயர்டாக இருந்துச்சின்னா தூங்கிடுவேன் அப்புறோம் கொஞ்சம் நேரோம் டிவி பார்ப்பேன் அந்த மாதிரி வந்துட்டு இடைல இடைல புக்கு வந்து நிறைய புக்கு படிப்பேன் நான் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கு அப்புறோம் வந்துட்டு ஆன்மீக கதைகள் அப்புறோம் வந்து ராமாயணம் மகாபாரதம் போன்ற நிறைய நிறையா பு புத்தகங்களெலான் நான் வந்து படிச்சுகிட்டே இருப்பேன் ஏனால் அதுலேருந்து எதுவும் தெரிஞ்சுக்கலாம் அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லலாம் இப்படித்தான் இருக்கணும் அப்படினு சொல்லி நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து எடுத்து சொல்லலாம் அப்படினு சொல்லி நான் நிறைய ப படிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்புறம் என்னனால் வந்து ஒரு புக்கை வந்து ஒரு நாள்லையும் படிச்சு முடிப்பேன் ஒரு புக்கை வந்து ஒரு மாசம் ஒரு வாரம் இல்லை ஒரு வாரம் அல்ல அதுக்கு மேலையே நான் படிச்சுகிட்டே இருப்பேன் அப்புறம் வந்து ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கில் வந்து என்னனால் முக்கியமான கோஷின் ஏதாவது இருந்தால் நான் குறிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்புறம் வந்து அதில் எப்படி ஈசி ஆக்கலாம் ஒரு பாடத்தை வந்து எப்படி வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணி அவர்களுக்கு டீச் பண்ணலாம் அப்படினு சொல்லிகிட்டு நான் வந்து படிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்புறோம் வந்து என்னனா நிறையா மாரல் தீம் ஸ்டோரிஸ்ஸு நிறையா சிறுகதைகள் படிப்பேன் அக்பரு அப்புறம் வந்து நிறையா கல்வியாளர்கள் சொன்ன சின்ன சின்ன குவார்ட்ஸ்ஸு அதாவது எஜுகேஷன் குவார்ட்ஸ்ஸெல்லாம் நிறையா படிப்பேன் அதெல்லாம் படிச்சு நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்ஸுக்கு சொல்லுவேன் அப்புறம் என்னனால் வந்து ஒரு புத்தகம் அப்படினா அதை வந்து முழுமையாக படிச்சுக்கணும் அதில் உள்ள முழுமையான கருத்துக்களை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படினு சொல்லி நான் படிப்பேன் அதை அதை அப்படியே தெரிஞ்சும் நான் தெரிஞ்சுக்கிட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் வந்து அதை வந்து சொல்லுவேன் அப்புறம் என்னென்னால் வந்து ந எனக்கு தெரிஞ்சதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் அவர்களுக்கு தெரிஞ்சதை வந்து நான் எப்படியாது வந்து எனக்கு இதை சொல்லிக்கொடுங்க அப்படினு சொல்லி நான் கேட்டு இந்த கதை படிச்சிங்களா இதை எந்த புக்குலேருந்து படித்திங்க எங்கேருந்து படித்திங்க அப்படினு சொல்லி எந்த புக்லேருந்து படித்திங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டிங்க அந்த ஆத்தர் யார் அந்த ரைட்டர் யார் அப்படினு சொல்லி நிறையா இது பண்ணுவேன் அதுவுமில்லாத வந்து எனக்கு நாவல்னால் ரொம்ப பிடிக்கும் ஃபார் எக்ஸாம்ப்பில் ஹாரிபாட்டர் நாவலாக இருக்கட்டும் அது வந்து நைன் பார்ட்ஸ்ஸையும் நான் வந்து படிச்சிருக்கிறேன் இப்போ வந்து நாவல்லாம் வந்துட்டு அந்த நாவல் மட்டும் இல்லாத நிறைய மர்ம கதைகள் பேய்க் கதைகள் அதெல்லாம் நான் வந்து நிறையா வந்து ஏன்னால் நான் வந்து ரொம்ப சின்ன சின்ன பசங்களுக்கு பாடம் எடுக்கிறதுனால அதெல்லாம் வந்து நான் பா சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் வந்து நான் வந்து நிறையா லேர்ன் பண்ணிக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுப்பேன் அப்புறம் என்ன ஆகும் அப்படினா வந்துட்டு பிள்ளைங்களுக்கு ஒரே மாதிரியே பாடத்திட்டத்தை சொல்லி தர்றதுனால அவங்களுக்கு போர் அடிக்குதுல்லிங்களா அதனாலே என்ன போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் இடைல இடைல இதெல்லாம் சொல்லிக் கொடுத்து இங்கே பேய் இருந்துச்சாம் அங்கே பிசாசு இருந்துச்சாம் அப்படினு சொல்லி சொல்லி சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஒரு சோர்வு ஒரு மனக்கசப்பு அதெல்லாம் இல்லாமல் அவங்க எந்தவொரு எந்தவொரு கஷ்டமாக இருந்தாலும் வந்து அவங்க வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு பாடத்தை கவனிக்கிற அளவுக்கு அதாவது பாடங்களுக்கிடையே எடுத்துக்காட்டா எடுத்துக்காட்டாக இருக்கிறதுக்காக வந்து அந்த பசங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன் அந்த பசங்களும் இன்ட்ரெஸ்டிங்காக அப்படியா அப்படியானு கேட்டுகிட்டு நிறையா படிப்பாங்க போவாங்க அதனாலே எனக்கு புத்தகம் வாசிக்கிறது ரொம்ப பிடிக்குங்க வாசிக்கிறது எந்த அளவுக்கு இருக்கோ ரைட்டிங்லையும் சரிதாங்க ஏனால் வந்துட்டு நான் எழுதுற எழுத உக்கார்ந்தன்னா எழுதிகிட்டே இருப்பேன் எழுதுவேன் கவிதைலான் எழுத மாட்டேன் இப்போது ஒன்னுத்தை பார்த்து இப்போ இப்போ எழுதணும் அப்படினு சொன்னால் கொஞ்சோம் ஹிண்ட்ஸ் எடுக்கணும் அப்படினா நான் வந்து சலி சலிக்காமல் அந்த பத்திரிகையாளர்லாம் எழுதுவாங்கள்லை ஷார்ட்டர்ன் எழுதுவாங்கள்லை அந்த மாதிரி நான் வந்து எழுதிகிட்டே இருப்பேன் உக்கார்ந்து எதுனாலும் எழுதுவேன் வேறு யாருக்கும் எழுதணும் அப்படினாக்கூட இங்கே கொடுங்க நான் எழுதுகிறேன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படினு சொல்லி வாங்கி எழுதுவேன் போவேன் வருவேன் நிறையா செய்வேன் நான் இப்படி தான் வந்து ரீடிங்லையும் ரைட்டிங்லையும் எனக்கு வந்து நிறையா இன்ட்ரெஸ்ட் ஆச்சு ஆனால் வந்து ஸ்கூல் டேஸில் அதெல்லாம் இல்லை ஆனால் இப்போ அந்த டீச்சர் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டுக்கு வந்த பிறகு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ரீடிங்கும் ரைட்டிங்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு ஏனால் நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் நிறையா படிக்கணும் நிறையா போகணும் வரணும் அப்படினு சொல்லி நிறைய தெரிஞ்சுகிட்டேன் நான் இப்போ என்னனால் வந்துட்டு இப்போ அதெல்லாம் இப்போ அந்த டீச்சிங் லைனில் எனக்கு வந்து ரொம்ப நா இதாக இருக்குது ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது